டிரெயில் ரன்னிங் ஸ்பெரியிண்ட்ரிங்க் இன்ட்ரவல் போன்ற ஆற்றலில் இந்த இதில் நான் பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டது கிடையாது ஏன்னால் நான் என் உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது நான் வந்து கொஞ்சம் வீக்கானவங்க தான் அதனால் என்னென்னலாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக ஓட்ட பயிற்சியில் ஓடலான்னா நட்ஸ்ஸு பயிறு இந்தமாதிரி சாப்பிட்லாம் நல்லா நல்லா ஓடலாம் நல்லா இருக்கும் உடம்புக்கு அப்புறம் ஒரு முட்டை ஒரு பாயில்டு எக் அப்புறம் பால் இதெலாம் குடித்தோன்னா ஓட்ட பயிற்சிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஓட்ட பயிற்சி ஓடும் போது இதெலாம் வந்து நல்ல ஃபுட்டாக இருக்கும் அப்புறம் லைட் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம ரன்னிங் ட்ரைனிங் போனோம் ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்பவே அட்வைஸபுலாக இருக்கும் நான் ரன்னிங் இது வரைக்கும் வந்து எந்த பயிற்சியும் எடுத்ததில்லை எதுவும் போனதில்லை எனக்கு து சும்மா ஓடுவேன் அவ்வளோ தான் ஆனால் ப்ராப்பராக அந்த ரன்னிங் ரேஸரோடெலாம் வந்து ஓடியிருக்கேன் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் வருவோம் அந்தளவுக்கெலாம் எனக்கு ஓட தெரியாது ஆனால் ஒரு உடல் வலுவாக இருக்கணுன்னால் இந்தமாதிரி இப்போ ஜிம்முக்கு போய் பாடியை கன்ட்ரோலாக வைக்கிறது கரெக்டாக சாப்பிட்றது டெய்லியும் வந்து வாம்அப் பண்ணுறது எக்ஸைஸ் பண்ணுறது ப்ராக்ட்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் மூலிமா வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதை விடக்கூடாது விடாமல் டெய்லியும் பண்ணோன்னால் தான் நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல சாப்பிடணும் சாப்பிடுறதுல வந்து நல்ல சாப்பிடாம இருந்தோன்னால் வந்து அதிலே நமக்கு வந்து மயக்கம் வரும் ஓடுனோன்னாவே இளைப்போம் அப்புறம் வேர்வை நிறையா நமக்கு வரும் ஓடுனோன்னால் அப்போ நம்ம நிறைய சேர்த்துக்கணும் ஃபுரூட்ஸ் ஜூஸ் இந்தமாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னால் இன்னம் கொஞ்சம் நமக்கு தெம்பாக இருக்கும் இது தான் வந்து ஓட்ட பயிற்சிக்கு வந்து நல்லா உதவி தரும்